பொங்கல் டைம்மில் வந்து பொங்கப் பானை எடுக்கிறது கரும்பு வாங்கறது இந்தமாதிரிலாம் நைட்டு சா சாய்ந்தரமாக பொங்கல்லாம் வச்சு சாப்பிடுட்டு அப்படியே அழகாக காலையில் எந்திரிச்சு கிளம்பி கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு நல்லா ஃபங்க்ஷன்லாம் நிறைய கேம்ஸ்லாம் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டுகிட்டு அரட்டை அடிச்சிகிட்டு உட்காந்துருப்போம் அப்புறம் வந்து தீபாவளி அப்போ நைட்டில் பட்டாசுலாம் ஜாலியாக வெடிச்சிகிட்டு அழகாக புஸ்வானலாம் விட்டுட்டு மரவத்தி மெழுகுவத்திலாம் எல்லாரும் கொளுத்தி வச்சிகிட்டு இங்கே காலையில் எந்துருச்சி கு குளிச்சிவிட்டு புது ட்ரெஸ் போட்டு எண்ணத் தேய்ச்சி குளிச்சிவிட்டு புது ட்ரெஸ் போட்டுவிட்டு கோவிலுக்கு போயிவிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சிகிட்டு விளையாடிக்கிட்டு நாங்கள் மாட்டுக்கு உட்காருப்போம் தீபாவளின்னா பொங்கல்னா வந்துடுச்சுனா கொஞ்சம் விருந்தாளி வீட்டுக்குலாம் போவோம் ஜாலியாக டெய்லியும் பொங்கல் பரிசுலாம் கொடுப்போம் பொங்கல் போனஸ்லாம் கொடுத்துட்டு வருவோம் தீபாவளிக்கு அதே மாதிரி இரவு விருந்தாளி வீட்டுக்குலாம் போயிவிட்டு பொங்கல் போனஸ் தீபாவளி போனஸ்லாம் கொடுத்துட்டு வருவோம் நிறையா அவங்க வீட்டில் இருக்குறதுலாம் முறுக்கு அதிரசம் லட்டு இந்த மாதிரிலாம் சுட்டு செஞ்சு சாப்பிடுட்டு அழகாக எல்லார் கூடையும் விளையாடிகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்துக்கிட்டு இங்கிட்டி ஜெய சினிமா பார்க்லாம் போயிட்டு அழகாக ஜாலியாக விளையாடிகிட்டு நிறையா பண்ணிகிட்டு உட்காந்துருப்போம்